எதிர்க்காலத்தில் தமிழ் மொழி எப்படி மேம்படுத்தப்பட்டு பாதுக்காக்கப்படும் என்று நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு எதிர்க்காலத்தில் தமிழ் மொழிக்கி என்று ஒரு அழிவு என்பது கிடையவே கிடையாது தமிழ் மொழி ஒரு சாகாத மொழி என்று சொல்லலாம் அதைவிட இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா தமிழ் தான் ஒரு மூத்த மொழி மற்ற மொழிகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழ் மொழி சமஸ்கிரதம் மிகவும் தொன்மையான மொழி என்கிறார்கள் அந்த கூற்று சரியல்ல தமிழ் மொழி மாத்திரமே மிகவும் பழமையான ஒரு மொழி ஒன்று ஏன் தமிழ் மொழியை இவ்வாறு வளர்க்கிறார்கள் என்றால் நீங்கள் இயல்பாகவே தமிழ் மொழியை பற்றிய நிறைய ஆய்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம் அது எல்லா மொழிகளுக்கும் ஒரு அடிப்படையாக அது இருந்திருக்கிறது நீங்கள் இயல்பாகவே பேசும்பொழுது சில விஷயங்களை நீங்கள் ஆங்கிலத்தில் சொன்னாலும் அல்லது ஆங்கிலத்திலேயே நீங்கள் மணிக்கணக்காக பேசினாலும் சில விஷயங்களை இயல்பாக நீங்கள் தமிழ் மொழியில் சொல்லும்போது அதனுடைய சுவை அதனுடைய உணர்வு அதனுடைய மகிழ்ச்சி அதிகம் உதாரணத்துக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்லும் பொழுதும் மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுதும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் அதனுடைய இந்த உணர்வு பலன்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு இயல்பாகவே நன்று முறையில் இருக்கிறது நீங்கள் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இயல்பாகவே தமிழ் மொழிக்காக இருக்கிறது எவ்வாறு மேம்படுத்தப்படும் என்ற கேள்விக்கு அல்லது எவ்வாறு பாதுகாக்கப்படும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அரசாங்கம் அதை மிகவும் சிறப்பாக செயல்படுத்துகிறது மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நான் பார்ப்பது தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அல்லது அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு தனி முன்னுரிமை கொடுக்கிறார்கள் ஒன்று அடுத்தது போட்டி தேர்வுகளில் நீங்கள் தமிழ் மொழி என்று நூற்றுக்கு இருபது ஒரு ஒரு நாற்பது மதிப்பெண்கள் கொடுக்கிறார் தான் அந்த தமிழ் மொழியில் அவன் திறன்பட செயல்பட்டால் ஒழிய அதற்கு கொடுத்துட்ருக்க ஒரு குறிப்பிட்ட வினாக்களுக்கான பதிலளித்தாலும் மாத்திரமே அடுத்த லெவெலுக்கு அவன் செல்லமுடியும் என்பது போன்ற ஒரு ஒரு ஒரு தகுதி நிலை வைத்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மொழிய அழிக்கமுடியாது நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திறனறிவு தேர்வு என்று வைக்கிறார்கள் அந்த திறனறிவு தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து தகுதி பெறுமேயானால் அதுக்கு மாதம் ஆயிரம் ருபாய் என்ற கணக்கில் அவர்கள் வருஷத்திற்கு அதை கணக்கிட்டுக் கொடுக்கிறார்கள் ஆக இவ்வாறெல்லாம் செய்யும்போது தமிழ் மொழிக்கி என்றும் அழிவு கிடையாது